எங்கூர்ல ஃபேமஸாக இருந்தது இந்த ஒயர் கூடைன்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் இந்த லஞ்ச் பே இந்த லஞ்ச் பேக் டிஃப்ரெண்ட் கலர்ல டிஃப்ரெண்ட் டிசைன்ல இருந்திச்சு அப்பெல்லாம் அப்படி கிடையாது ஸ்கூலுக்கு சாப்பாடு எடுத்திட்டு போறதுலேருந்து ஆஃபிஸுக்கு சாப்பாடு எடுத்திட்டு போறதுலேருந்து இந்த கறி எடுக்க போறதுலேருந்து மீன் வாங்க போறதுலேருந்து மளிகை கடை ஜாமான் வாங்க போறதுலேருந்து எல்லாத்துக்குமே இந்த ஒயர் கூடையை தான் எடுத்திட்டு போயிட்டுருந்தாங்க இதுக்கு வந்து இந்த இருபது நாள் கிளாஸ் வேற பண்ணிட்டுருந்தாங்க எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்கணுமே அப்படிங்கிறத்துக்காக இது வந்து நான் இந்த எங்கூர் சைட்லலாம் வந்து ஒரு கைத்தொழிலாகவே இருந்திச்சி அந்த இருபது நாள் கிளாஸ்ல வந்து என்ன டிசைன்ல பண்ணலாம் என்ன கலர்ல பண்ணலாம் இல்லை அவங்க கேக்கிற எந்தமாரி பூவில பண்ணலாம் இல்லை அவங்க எந்தமாரி பின்னல்ல கேக்கிறாங்களோ அதேமாரி பண்ணலாங்கிறதுக்கு கிளாஸ் எடுத்துட்டிருந்தாங்க நான் என்ன ரொம்ப வியந்து போனேன்னா சாதாரண ஒரு ஒயரை வச்சி இப்படிலாம் செஞ்சு இப்படி கூட பயன்படுத்தலாமான்னு பார்த்து நான் வியந்தேன் இன்னொன்று இந்த ஸ்க்ரீனிருக்குல இந்த டோருக்கு போடுற ஸ்க்ரீன் இந்த ஜ் க ஜன்னலுக்கு போடுற ஸ்க்ரீன் இந்த மேட்டிருக்குல அதெல்லாம் வந்து அவங்க கேக்கிற டிசைன்ல அவங்க சொல்கிற புகைப்படத்தை போட்டு இல்லை அவங்க சொல்கிற பேரை போட்டு இந்த நூலாலே நெசவு பண்ணி அவங்களுக் கொடுத்துட்ருந்தாங்க நான் வந்து நெசவாளர்கள் வீட்டுக்குலாம் போயிருக்கேன் போகும்போது இந்த பாரம்பரிய உடை வந்து சேலை அப்பறம் பட்டு வேஷ்ட்டியிலாம் இருக்கில்ல எல்லாமே பட்டால அவங்க காலால நெசவு பண்ணிகிட்டுருந்தாங்க அதெல்லாம் பார்த்து வந்து எனக்கு ஆச்சரியமா இருந்திச்சி சாதாரண ஒரு பட்டை வச்சி அதை நூலாக்கி இப்படி கூட பண்ணலாமா அப்படின் நான் வியந்தேன் எனக்கும் பண்ணி பார்க்கணுன் ஆசையாக இருந்திச்சி நான் கேட்டேன் அவங்க வந்து எனக்கு வேஷ்ட்டி எப்படி செய்கிறதுனு எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க